ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பன்னினெண்டு இருபத்தஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி பதினாறு ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு